ஹலோ ஆ சொல்லுங்க எங்கள் இதில் இப்போ வெண்டைக்காய் போட்டிருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் அப்புறம் முட்டைகோஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன வேணுங்க ஆ சரிங்க ஆ எவ்வளோ கிலோ வேணுங்க ஆ சரிங்க உங்களுக்கு என்ன தேதியில வேணுங்க ஆ சரிங்க எங்கள் இதில் மட்டும் எங்கள் இதில் மட்டும் இல்லைங்க பக்கத்து இதிலையும் போடுறாங்க பக்கத்து இதுலையும் வேறு காய்கறி போடுறாங்க அதில்நான் கேட்டு சொல்லட்டுங்ளா அங்கெ அங்கேயும் வந்து இந்த அவரக்காய் வேறு கத்திரிக்காய் இதெல்லாம் போடுறாங்க வேறு வெங்கு பக்கத்தில் இன்னொரு இன்னொரு ஏக்கராவில் வெங்காயம் போடுறாங்க வெங்காயம் வெங்காயம் போட்டு விடுட்டுங்ளா வெங்காயம் எழுபத்தஞ்சி கிலோங்களா சின்ன வெங்காயங்களா பெரிய வெங்காயங்களா அப்படிங்ளா சரி அது அது எவ்வளோ கிலோங்க வேணும் சரிங்க போட்டிரலாங்க அதுக்கு அப்புறம் தக்காளி இதெல்லாம் எவ்வளோங்க வேணும் அப்புறம் ஏங்க வெண்டக்காய் நல்லா சேல்ஸ் ஆகும் இல்லைங்க ஏங்க வெண்டக்காய் வேணாம்கிறீங்க சரிங்க உங்களுக்கு அன்றைக்கே அறுவடை பண்ணி அன்றைக்கே தரட்டுங்களா இல்லை முன்னாடி ரெண்டு நாள் போல தரட்டுங்களா ஆ மார்கெட்டுக்குங்களா இல்லை சந்தைக்குங்களா ஆ நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருங்க ஆ அனுப்ச்சுருங்க அனுப்ச்சுருங்க ஆ அனுப்ச்சுவிட்டறங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் போட்டுவிட்டறங்க அதில் எந்த பிரச்சினையும் இல்லைங்க எல்லாமே சொ சுத்தமான இதில்தாங்க போடுறோம் இந்த வாங்குறீங்களா ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க கண்டிப்பாக போட்டுறலாங்க ஆ சரிங்க கண்டிப்பாக நான் அனுப்ச்சு உட்ருவேங்க நீங்கள் ந நம்பர் மட்டும் நம்பர் மட்டும் ஷேர் பண்ணியிருங்க நான் உங்களுக்கு இது பண்ணிடறேங்க இதே நம்பர் இதே நம்பருக்கே நீங்கள் ஷேர் பண்ணியிருங்க சரி சரி வச்சுர்டுங்ளாங்க